என்னோட சிறு வயதில் நான் ரொம்பவே ரசித்து போன ஊர் வந்து மைசூர் ஸோ தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரத்துக்கு விடுமுறை கிடச்சனால கிடச்ச கிடச்சிதுனால நான் என்னோடய குடும்பத்தோடய குடும்பத்தோடய மைசூருக்கு கிளம்புறோம் மைசூருக்கு போகு எப்படி போனோம் அப்படின்னா சேலம்லருந்து ஈரோடு வனப்பகுதியே அதாவது வனப்பகுதியான தின்பம் வனப்பகுதி காடுகுள்ளே போய் அந்த கர்நாடகா பாடர் உள்ள சாமராஜன் நகர் என்ற ஒரு மாவட்டத்தில் இறங்கி அதோடய பக்கத்து ஊர்தான் மைசூரு அங்கே மாவட்ட சாமராஜன் நகர் மாவட்டத்திலேந்து மைசூர் மாவட்டத்துக்கு போனோம் இது நான் என்னோடய குழந்த பருவத்தில் ரொம்பவே ஒரு வெகுளியான இரு இருந்த காலகட்டத்தில் போனோம் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த சுற்றுச்சுழல் அந்த ஊருக்கு போகும்போது சு இருந்த சுற்றுச்சுழல் அப்பறம் அந்த பருவக்காற்று பருவ மழை எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நாங்கள் மைசூருக்கு போய் இறங்குன உடனே அடுத்தநாள் காலையில் வந்து நஞ்சனகூடில் ஒரு சிவன் கோவில் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த சிவன் கோவில் இருக்கும் அந்த சிவன் கோவிலுக்கு எல்லாரும் தரிசிக்க போனோம் தரிசித் தரிசித் சுவாமியை பார்த்ததுக்கு அப்பறம் வெளியே வந்துட்டு அங்கே உள்ள பசுமாடுகளுக்கு வந்து உணவளித்தோம் உணவளித்தத்துக்கு அப்பறம் அங்கே ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய சிவன் சில இருக்குது அந்த சிவன் சிலைய வந்து வணங்கிட்டு அப்பறம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு கிளம்பி போனோம் அது எனக்கு மிகவும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்பறம் மைசூர் மைசூர் மகாராஜா திப்பு சுல்தான் வந்து ஒரு மைசூர் அரண்மனையை கட்டினார் அந்த அரண்மனை காலகாலமாக வந்து சிற சிறப்புமே சீரும்மிக்க மிக்கதாக உள்ளது விஜயதசமி அன்று அதாவது தசரா அன்று அங்கு மிகவும் கோலாகலமாக மக்கள் குவிந்திருப்பனர் யானையின்மீது யானை மேலே வந்து சவாரி செஞ்சு அந்த திருவிழாவை அந்த ஊர்தில் அந்த திருவிழாவை ஊர் திருவிழாப்போல் எல்லாம் மக்களும் வந்து கொண்டாடு கொண்டாடினர் அதுக்கப்பறம் வந்து அந்த மைசூர் அரண்மனையை நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்தோம் அந்த அரண்மனைகுள்ளேயே எல்லாமே வந்து விலை உயர்ந்த சந்தன சந்தன பொருட்கள் பொருட்களும்தான் இருந்தது அதுக்கப்பறம் வந்து பிருந்தாவன கார்டனு அதாவது பிருந்தாவன தோட்டத்துக்கு போனோம் பிருந்தாவன தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இரவு நேரத்தில் போனோம் இரவு நேரத்தில் போனதனால அங்கே தோட்டமே ஜொலித்தது வாட்ரு ஃபால்ஸ்னு ஒன்று இருந்தது அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாகவே மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அது ரொம்பவே எனக்கு ஒரு ரொம்பவே கலர்ஃபுல்லான மூமண்ட்டாக இருந்தது திரும்ப இந்தமாதிரி ஒரு பயணம் போவதில் எனக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது